சொல்லட்டுமா ஹலோ நாங்கள் நீச்சல்லு கிணத்துல குளிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் நான் சின்னப் பையன் ஏழு வயசு பையன் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிணாரு தூக்கி கிணத்துல போ போட்டுடாரு எங்கள் பெரிய அண்ணன் போட்டு போய் என்னால் வர முடியல உள்ள மூழ்கி மூழ்கி போகிறேன் நானு மூழ்கி மூழ்கி போய் பாத்து எங்கள் அண்ணன் என்னாட்டாரு உயிர் போனாக்கூட நீ வந்து தான்டா ஆகணும் என்ன அடிச்சுக்கின்னு வாடா தண்ணி கை கை ரெண்டு கையும் அதில் அடிச்சின்னு வாடா வாடான்றாரு வந்து கரை ஓரம் வந்துட்டேன் கரை ஓரம் வந்த பிறகுக்கூட திருப்பி தூக்கி போட்டாரு திருப்பி தூக்கி போட்டாலும் திருப்பி அடிச்சுக்கின்னு வாடான்றாரு திருப்பி அடிச்சுக்கின்னு வந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் தூக்கி போட்டார் அப்புறம் நானும் நீச்சல் நானும் கற்றுக்கினேன் ஆனாலும் ஏ நான் ஐம்பத்தேலு நான் பிறந்தேன் நானும் அம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேலு வெள்ளிக்கிழமை என்ன பிறந்தேன் நானும் பிறந்தாலும் உசாராக நானும் ஆனால் படிக்கல படிச்சுருந்தேன்னா நான் தான் பண்ணிண நான் அப்போ அஞ்சாவது தான் படித்தேன் நானும் வேறு ஒன்றும் கிடயாது அஞ்சாவது படித்தேன் ஏன்னால் படிப்பு அன்றைக்கு கல்வி இது வசதி இல்லை வ வசதி வாய்ப்பில் நான் ஏறு ஓட்டுறது இப்போ கவலை அரைக்கிறது துள அரைக்கின்றது இந்த மாதிரி போயிட்டேன் நானு அதனால் என்ன முடியல அதனால் அன்றைக்கி ப படிக்கின்றதுக்கு என்ன எங்கள் அப்பா எங்கள் அம்மா அனுப்பல என்ன எங்கள் அப்பா படிக்கல எங்கள் அம்மா படிக்கல அதனால எங்களை அனுப்பல நானும் நீச்சல் வேணால் க கற்றுக்குனேன் நான்லாம் ஏழு வயதில் நீச்சலில் கற்றுக்குனேன் எங்கள் அண்ணன் தூக்கி தூக்கி போட்டு நான் நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு ஆனாலும் அது கரெக்டாக நீச்சலை கற்றுக்குனேன் ஆனால் இப்போ இன்றைக்கி நாற்பத்தி எழுவத்தி அறுவத்தொன்போது வயது ஆகுது எனக்கு இப்போ ஏஜ்ஜி என்ன ஏஜி அறுபத்து ஆறா